நான் இங்கே பெரம்பலூரில் படிச்சிட்ருக்கேன் இதே இது நான் எங்கெங்க போகணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எங்கெங்க போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே ஹில் ஸ்டேஷன் ஹில் ஸ்டேஷன் ஹில் அப்படிதான் போகணுன்னு நினக்கிறோம் இங்கே சம்மர் வேறே ஆரம்பிச்சிச்சி அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் எல்லோரும் நினக்கிறது கொ கொடைக்கானல் ஊட்டி ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனால் இந்த சம்மர்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் சில பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எ என்கூட இருக்கிறவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்கள் இந்த மாதிரி எங்கெங்க இருக்கோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஏதேதோ பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் எதுவும் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணி சிறப்பாக வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வந்து த சங்கம் லிட்ரேச்சர் ரொம்ப தா எல்லோருக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழில் ஆர்வம் இருக்கறனால மூணாம் சங்கம் தோன்றிய இடமான மதுரைக்கு போகணுன்னு நினைப்போம் அங்கே நம்மக்கு இண்டிபெண்டன்ஸ் இது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்ததுல ஒரு அண்ணா காந்தி காந்தியோடய காந்தி மியூசியம் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர்கள் அவங்க வந்து கட்டின திரும் திருமலை நாயக்கர் மஹால் இருக்கும் அங்கே ஒரு தூணை பிடிக்க ஒரு தூணை பிடிக்கவே நாலு பேரு மூணு பேர் கட் கட்டி பிடிச்சாதான் அந்த ஒரு தூணையே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதுசா இருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்னு நினப்போம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகணும் அங்கே வந்து ஆயிரங்கால் தூணை பார்க்கணும் அதுவும் அந்த ஆயிரங்கால் தூணும் ஒரே நாளில் கட்டுனாங்கன்னு வேறே சொல்லுவாங்க இப்போ இருக்கற காலத்தல் வீடு எ வீடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரே நாளில் கட்டுறதுலாம் பெரிய விஷயம் அப்படி இருந்தும் அந்த ஒரே நாள் நாளில் ஆயிரங்கால் தூணை கட்டணுன்னு நினக்கிறதுனால அது ஒரே நாளில் எப்படி இருந்தாலும் முடிஞ்சால் என்ன வேணுணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் அந்த கோவில்ல இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே தங்கத்தாமரை இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் தங்கத்தாமரை எப்படி உருவாச்சு அதுக்கே ஒரு பெரிய கதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினக்கிறோம் அதுக்கப்புறம் இது ஆன இது சிவகங்கை திண்டுக்கல் இந்த டிஸ்டிரிகில் வந்து இந்த டிஸ்டிரிகில் வந்து கீழடி கீழடி கீழடி இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் கீழடி படி பார்த்தா அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மக்கள் என்னென்ன பயன்படுத்துனாங்க அந்த கீழடி இதெல்லாம் போய் பார்க்கணும் அந் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சிக்கணும் அதெல்லாம் போய் நினைப்போம்